இந்தமாதிரி யாராவுது கை கால் எதாவு ஒடஞ்சிச்சினா என்னா பண்ணுவோன்னா எதாவது சுத்தமான துணி இருந்துச்சுன்னா அதில் வந்து கட்டுமாதிரி போட்டுவிட்டு ஃபர்ஸ்ட் எய்டு கிட்டு இருந்துச்சின்னா எதாவது அது ஃபுல்லாக எங்கே அடி பட்டுருக்கோ அதெல்லான் வந்து கிளீன் பண்ணி டெட்டால் போட்டு சுத்தம் பண்ணி காட்டனில் எல்லாம் தொடச்சு நம்ம அதை வந்து இந்த ஃபர்ஸ்ட் எய்டு என்னா பண்ணுமோ அதைப் பண்ணிவிட்டு அதை சீக்கிரமாக ஹாஸ்பிட்டல் நியர்பை ஹாஸ்பிட்டல் என்னா இருக்கு கூட்டிகிட்டு போயிட்ணும்